பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபது அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்து அஞ்சு